கண்டிப்பாக சொல்கிறேன் மேம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடய வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா கையால் சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெளியே நம்ம கடைகளில் வாங்கி க சாப்பிட்ற உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து உடல் உடல் ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதாவது அது வந்து நம்ம உடல்நலத்திற்கு கேடுகளும் தீங்குகளையும் விளைவிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுதியில் தங்கி இருக்கனால் எங்கள் அம்மாவோடய சாப்பாட்டை நான் ரொம்ப மிஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் ஒரு காரணமாக சொல்லமுடியாது எங்கள் அம்மாவோடய கைப்பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா வேறே யாருக்கும் வராது அதனாலையே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடய உணவுகளை நான் அதிகமாக எங்கள் அம்மா செஞ்சு தர்ற சாப்பாட்டை வந்து நான் அதிகமாக விரும்புவேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் தான் சமைப்பாங்க ஒரு நாலு தக்காளி இரண்டு பச்சை மிளகா வச்சு ஒரு தக்காளி சாதம் செய்யமுடியும்னா உங்களால் நம்ம முடியுமா எங்க அம்மா செய்வாங்க அந்த ஒரு சாதமும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் அது உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது அதே போல் தான் மீதம் உள்ளே பொருட்களை வச்சே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுகளை தயாரிப்பாங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய சின்ன வயசில் என்னோடய பள்ளி பருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உணவுகளை தயாரித்துருவாங்க பள்ளிக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இரண்டு இட்லி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சாதம் அதாவது நேற்று இரவு அல்லது மீன்றுபோன சாதங்களைக்கூட வீணாக்காமல் ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பக்குவத்தில் எங்கள் அம்மா வந்து செஞ்சுத்தருவாங்க எனக்கு அது மிகவும் பிடிக்கும் அதனால கடையில் சாப்பிடமாட்டேனு சொல்லல ஆனால் கடையில் வாங்கி திண்ணும் உணவு பண்டங்களை விட எனக்கு என் தாயின் கையில் சாப்பிடும் அந்த ஒரு உணவு மட்டுமே எனக்கு மிகவும் பிடிக்கும் நன்றி மேடம்